நான் வந்து என் ஃபிரெண்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கிஃப்ட் பண்ணியிருந்தேன் எப்படினு பார்த்திங்கனா நான் அவளை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படினா நாங்கள் சின்ன வயசிலேருந்தே ரெண்டு பேருமே வந்து ஃபிரெண்டாக எங்களை எல்லாேரும் பார்த்தாலுமே அக்கா தங்கச்சி அப்படினுதான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு குளோசாக ஃபிரெண்டாக இருந்தோம் நாங்கள் சின்னப் பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்னென்ன பேசிக்கிட்டோம் நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆல்பம் மாதிரி கடிதம் மாதிரி எழுதி நான் அவள் மேரேஜ்ஜுக்காக கிஃப்ட் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு புக்கு மாதிரியே நான் எழுதுனது எல்லாமே பிரிண்ட்டை பிரிண்ட்டில் கொடுத்து ஒரு புக்கு மாதிரியே வந்து போட்டு என் அவள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கு போட்டு மேரேஜுக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வந்த அவள் என்னோடய மேரேஜுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாள் அப்படினா ஒரு ஆர்ட்டு ஆர்ட்டு வரைஞ்சி எனக்கு கொடுத்துருந்தா அது எப்படினா என்னையே வந்து அவள் கையால் வரைஞ்சி அப்படியே வந்து எனக்கு என்னையும் என்னோடய ஹஸ்பண்டையும் வந்து அப்படியே வரைஞ்சி அவள் கொடுத்துருந்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து இந்த கையால் செய்கிறதுலாம் வந்து கலைப்பொருளெலாம் ரொம்பப் பிடிக்கும் ஏன்னெனு கேட்டிங்கனால் இப்போ போய் ஒரு கிஃப்ட்டு வாங்கிறோம் அப்படினா அது நல்லாயிருக்கா அப்படினு சொல்லிட்டு மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் நமக்குனு செய்கிற கைப்பொருள் கையால் செய்கிறது எப்படி இருக்கும் அப்படினா ஒன்று ஒன்றும் நமக்காக பார்த்துச் செஞ்ச மாதிரி இருக்கும் அது நமக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்